சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிராமபுறத்துக்குள்ள போயிட்டோன்னால் வந்து விவசாயந்தான் முக்கியம் அதுவே வந்து சிட்டி அந்த மாதிரி வந்துட்டோம்னா வந்து வந்து கா சுயத்தொழில் அது மாதிரி வந்து நிறையா பேரு ஈடுபாடோட எடுத்து இது பண்றாங்க சுயத்தொழில் பண்றாங்க இப்போது வந்து தனியாக வந்து தனியார் ஒரு ஒரு ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்கறாங்க அவ்வளோ தான் ஆனால் வந்து கவர்மெண்ட் இடம் வந்து எல்லாம் லைக் பண்றாங்க பட் ஆனால் அது வந்து யாருக்கும் வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால வந்து பிரைவேட் செக்டாரில் வந்து அதிகமாக வேலை பார்க்கறாங்க அது மாதிரி வந்து ஐடி சென்டர் பிரைவேட் கம்பெனிஸ் நிறையா இங்கே வந்தால் வந்து எல்லாரும் ஓரளவுக்கு வந்து வேலை பார்க்க வந்து நிறையா வாய்ப்பிருக்குது அதே மாதிரி சிப்காட் அது மாதிரி வந்து காரைக்குடி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நியர்பை கொண்டு வந்துட்டாங்கன்னா வந்து நிறையா சும்மா இருக்க சும்மா வந்து வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து நிறையா வந்து வேலை கிடைக்க வந்து அதிக வாய்ப்பாக இருக்கும் பிரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து அதிகமாக லைக் பண்ற மாதிரி கவர்மெண்ட்டோடய பிரைவேட்டை வந்து அதிகமாக வந்து லைக் பண்ணி போகிறாங்க நிறையா பேரு அதனால வந்து லைக் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து வந்தால் நல்லாயிருக்கும்